எனக்கு ஸ்கூலில் ரொம்ப பிடித்த பாடம்னால் மேக்ஸ்சு ஏன்னால் எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மேக்ஸ் வந்து அவ்வளவா நல்லா வராது ஏன்னால் எனக்கு அந்த சரியாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு கொஷ்டினை வந்து சால்வ் பண்ணவே நான் ரொம்ப கஷ்டப்படுவன் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு எய்ட்த் படிக்கும்போது எங்களுக்கு நல்லா சொல்லி தர ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்தாங்க அவங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா சீக்கிரம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஃபாமுலாஸெல்லாம் சார்ட் கட்டில் நிறைய சொல்லி கொடுத்து நல்லா மேக்ஸ் வந்து எனக்கு ப்ராக்ட்டிஸ் பண்ண வைச்சாங்க டேபிள்ஸ் இதை எல்லாம் நல்லா படிக்க வச்சு ஃபார்முலாஸ்கெல்லாம் நிறைய சார்ட் கட்ஸ் சொல்லி கொடுத்து நல்லா படிக்க வைச்சாங்க அதனால் எனக்கு வந்து நல்லா என்னாச்சுன்னா மார்க் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்மிச்சுது அதிலருந்து ஸோ அதிலருந்து எனக்கு மேக்ஸ் அப்படியே ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாகிருச்சி அதுக்கப்புறம்